வெவ்வேறு பருவங்களின் அடிப்படையில் செடிகளை எப்படி பராமரிக்கிறோம் அப்படின்னா கோடை நாள் வந்தால் அதுக்குத் தேவையான தண்ணீர் கொடுப்போம் அந்த பனிக்காலம் வரும் போது அதை செடி நிறையா பூச்சி இருக்கும் அந்த செடியில் பூச்சி தாக்கும் அந்த செடிகளை அதுக்குத் தகுந்த மாதிரியான மருந்து கொடுப்போம் அது இயற்கையாக கொடுக்கணும் அப்படிங்கம்போது சாம்பல் இயற்கைக் குப்பைகள் அதெல்லாம் இயற்கைக் குப்பைகள்னால் இயற்கைக் கழிவுகள் நம்ம இயற்கையான முறையில் ஒரு தனியாகவே தோட்டம் வச்சிருந்தோன்னால் இயற்கையான முறையில் தனியாகவே அந்த மக்கும் குப்பை மக் மக்காத குப்பை அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே அதை நம்ம சேகரித்து வச்சு அந்த மக்கும் குப்பைகளை வந்து செடிகளுக்கு அதிகமாக பயன்படுத்துவோம் அப்போ வந்து அந்த பூச்சியோடய தாக்கம் குறையும் ரெண்டாவது பஞ்சகவ்யம் அப்படின்னு ஒரு மருந்து செய்வோம் அந்த மருத்துனால் வந்துட்டு இயற்கையான முறையில் பூச்சி பூச்சிகளை வந்து அழிக்க முடியும் அப்புறம் பத்து வகையான பூச்சிக்கொல்லி செடிகள் இருக்குது அதை வந்து எங்களுக்குச் சொல்லிக் கொடுத்துருக்காங்க முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்துருக்காங்க அந்த பூச்சிக்கொல்லி இலைகளை வச்சு அந்த பூச்சிகளை வந்து அழிப்போம் அந்த காலக்கட்டத்தில் அந்த பனி நேரத்தில் அந்த மாதிரியான பூச்சிகளை வந்து நம்ம அழிப்போம் அடுத்தது மழைக் காலத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த செடிகள்லாம் வளர்ந்து சாயும் அதை அப்போ வந்து நம்ம கரெக்டாக அந்த பருவநிலையில் அந்த கிளைகளெல்லாம் வெட்டி விட்டு சரியான முறையில் அந்த மரத்துக்கு தேவையான கிளைகளை வச்சிட்டு மற்றதெல்லாம் வெட்டி விட்டுட்டு அந்த மாதிரியான மழைக் காலத்தில் அப்படி ஒரு அப்படி ஒரு பராமரிப்பை அதுக்குக் கொடுப்போம் அதே மாதிரி தென்னை மரமாக இருந்தாலும் அந்த அதுக்குரிய காலக்கட்டத்தில் அந்த மரத்தை மேலேலாம் சுத்தம் பண்ணி உப்பு வச்சு அ அதோடய பாரத்தையெல்லாம் கொஞ்சம் கொறைச்சிட்டு அனாவசியமாக இருக்க அதோடய பாரத்தையெல்லாம் கொஞ்சம் கொறைச்சிட்டு அந்த மாதிரியாக தென்னை மரங்களெல்லாம் வந்து சரி செய்வோம் தென்னை மரத்துக்கு இந்த மாதிரியான ஒரு பராமரிப்பு அப்படிங்கம்போது மற்ற செடி கொடிங்களுக்கும் அதை அதுக்குத் தேவையான இப்போ ஒரு பந்தல் போட்டிருந்தோன்னா அந்த பந்தலை வந்து சரி செய்வோம் கோடையில் சரி செஞ்சுப்போம் அந்த மாதிரியான பராமரிப்பு கொடுத்துட்டு தான் இருக்கோம்